சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் என்னா அப்படினம்னா ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபோட்டோ வச்சிருக்கேன் அதுவும் எப்படி வச்சுருக்கேனா நான் ப்ரைவசியாதான் வச்சுருக்கேன் என்னை சம்பந்தப்பட்டவங்க என்னோடய ஃபேமிலி பிளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் என்னோடய ஃபோட்டோவை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும் வாட்ஸ்அப்லேயும் என்னோடய ஃபோட்டோவை வந்து நான் டிபியில் வைப்பேன் ஸ்டேட்டஸில் வைப்போம் ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸ் போடுவோம் இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படினா நம்பளோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ப வந்து இப்போது முன்னாடி மாதிரிலாம் வெளியில் எங்கேயும் போய் ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியையோ அடிக்கடி மீட் பண்ண முடியல நம்ப மீட் பண்ணிக்கிறது எப்படினா இந்த ஃபோட்டோவை வெச்சு அவங்க நம்ப ஃபோட்டோவை பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு நீ எங்கே எடுத்தே எங்கே போனே அப்படின் கேட்பாங்க அந்த ஒரு இதுக்காகதான் வைக்கிறது பிளஸ் அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வைக்கிறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஓகே அவங்க நமக்கு வந்து சம் ரிவ்யுஸ் கொடுக்குறாங்க இல்லையா இந்த சுடி நல்லாயிருக்கு எங்கே போயிருந்தே அப்படின் கேட்குறப்போ நமக்கும் ஹாப்பியாகருக்கும் ஸோ அதனாலதான் நான் வைக்கிறேன்